பெண்கள் வந்து பெரும்பாலும் குட்டி பசங்க பெண்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா அம்மா என்ன வேலை செய்கிறாங்க சமைக்கிறாங்க சோறு ஆக்குறாங்க குழம்பு ஆக்குறாங்க அப்புறம் தண்ணி எடுக்கிறாங்க இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள்லாம் வாங்குவாங்க பிள்ளைங்க அந்த மாதிரி தான் விளையாடுவாங்க சும்மா மண் வச்சி சொப்பு வச்சு சோறு ஆக்கணும் அப்புறம் குழம்பு செய்யணும் வா சாப்பிடு இப்படின்ந்தான் நாங்கெல்லாம் சின்ன வயசில் நாங்கெல்லாம் விளையாடிட்டு இருக்கிறோம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து மண் இந்த தழைங்கள்லாம் வச்சு குழம்பு வைக்கிறது இந்த மண்ணால் சோறு செய்கிறது அந்த மாதிரி வச்சு எல்லோருக்கும் சோறு போடுற மாதிரி எலை வச்சு சாப்பிடுவோம் ஆண்கள் வந்து விளையாடுனால் என்ன பண்ணுவானுங்க பசங்க கபடி விளையாடுவானுங்க கிரிக்கெட் விளையாடுவாங்க அதுக்கு அப்புறம் இந்த கோலி அப்புறம் இந்த புல்லுனு ஒரு விளையாட்டு இருக்குது இந்த குச்சி வச்சு விளையாடுறது அந்த விளையாட்டு விளையாடுவாங்க பசங்க அப்புறம் ஓட்டப் பந்தயம் விளையாடுவானுங்க கோணிப்பை விளையாட்டு ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் விளையாடணுன்னால் இதை தான் விளையாடுவாங்க முக்கியமாக பெண்கள் வந்து இந்த சோறு ஆக்குறது தான் விளையாட்டு தான் விளையாட்டு அப்படி இல்லைன்னா பெரும்பாலும் பெண்கள் வந்து தாயம் விளையாடுவாங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க குட்டி பசங்கெல்லாம் வந்து அந்த சொப்பு வச்சுன்னு விளையாடுவாங்க அவ்வளோ தான்